இன்றைக்கு வந்து எல்லோருமே வேலை வேலை வேலை வேலை ஸோ வேலை நிமித்தமாக அதிக பளு மன மனசு மனசில் அழுத்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டில் அநேக வேலைகள் சில மனக்கசப்புகள் கொழந்த வரும் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் இல்லை கீழே உழுந்து கை ஒடைஞ்சி கால் ஒடைஞ்சி அடிப்பட்டுருச்சு இப்படி அநேக பிரச்சனைக்கு மத்தியில் ஒவ்வொரு இளைஞர்களும் குடும்பங்களும் கணவன் மனைவிகள் குழந்தைகள் இப்படி வந்து ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்குறாங்க இவங்க வந்து கொஞ்சம் மன நிலைமை சரிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குத் தேவை விளையாட்டு விளையாட்டு மட்டும் தான் அவர்கள் மனதை ரிலாக்ஸ் பண்ணும் ஒரு மிகப்பெரிய சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தைக் கொடுக்கும் அது ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு யுனைட்டி அப்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு டீம் பத்துப் பேர் அப்படின்னா அந்த ஒரே சிந்தையில் ஒரே நோக்கத்தோடு ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய அந்த வேலை வந்து விளையாட்டில் எல்லோரும் செய்வாங்க யாருமே வந்து எதிராகலாம் செய்யமாட்டாங்க ஆக இந்த ஒரு விளையாட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு உணர்வு புரிந்துக்கொள்ளுதல் வந்து கொண்டு வரும் சகோதரத்துவத்தைக் கண்டிப்பாக அதிகப்படுத்தும் உண்மையாலுமே படுத்தும் இது வந்து ஆங்காங்கே ஒவ்வொரு நகர வீதிகளிலுமே இது வந்து குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே இப்போ பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு பரிசுகள் அறிவிக்கப்பட்டு இந்தப் போட்டிகள் நடத்தப்பட்டு விளையாட்டு விளையாடப்பட்டால் அது வந்து மனதில் உ மக்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை எல்லாம் எடுத்துப் போட்டு ஒரு இளகிய மனது உள்ளவர்களாக ஆரோக்கியமான இருதயத்தை கொண்டவர்களாக அங்கே என்ன பண்ணும் அப்புடினா அது கொண்டு போகும் கண்டிப்பாக வந்து மேம்படுத்தும் அப்டிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது